உலகம் முழுவதுமே உள்ள விவசாயிங்க ரொம்ப பிரச்சினைய சந்திக்கிறாங்க அதுவும் கிராமத்தில் இருக்கற விவசாயிங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்குலாம் அவங்களோட பிரச்சனைல்லாம் வேறு மாதிரி வானிலை சரி இருக்காது ஒரு வாட்டி வெள்ளம் அதிகமாக வரும் ஒரு வாட்டி வறட்சியாக இருக்கும் விவசாயப் பொருள் நிறையா இருக்காது உரம் கிடைக்காது அங்களுக்கு சரி அப்படியே எல்லாம் கிடச்சாலும் அந்தப் பொருளை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகமுடியாது சந்தைக்கு எடுத்துகிட்டு போனாலும் பெரிய அளவில் வெலை போகாது என்ன வெலை என்னாத்துக்கு இட்டு மொதல் கன்று மொதல் எதுவுமே கிடைக்காம போய்விடும் வயல்லேருந்து வயல்லேந்து ஜாமானை எடுத்துகிட்டு வந்து அதே வரப்பில் காய வச்சு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அவங்க தனியாகவே தன்னோடய உழைப்ப மட்டும் நம்பி எடுத்துகிட்டு போற மாரியே இருக்கும் ரொம்ப செலவாகும் டைம்மாகும் குடும்ப குடும்பத்தில் இருக்கிற அத்தினை பேரும் உழைக்கிற விவசாயத்துக்கு உழைக்கிற மாரியே இருக்கும் அப்படி உழச்சா கூட அவங்களுக்கு பெரிய லாபம் ஒன்றும் பார்க்குற மாதிரியே இருக்காது அவங்கக்கிட்ட சரியான வாகன வசதிக் கூட இருக்காது இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன செய்ய முடியும் அவங்க வ வண்டி மாடு வண்டி மாடு இருந்தால் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை இல்லாதவங்க சாதாரண சைக்கிளில் பின்னாடி வைச்சு கட்டிக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அது இருக்கிற இடத்துக்கு போகணும் இருக்கிற சந்தையும் இங்கே பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல தூரமாக இருந்துச்சுன்னாக்கா அதை தூக்கிகிட்டு போவது திரும்ப வர்றது அங்கே சரியான வெலை இல்லாதது அதெலாம் ரொம்ப கஷ்டமாக கஷ்டத்தை தான் கொடுக்குது அது மட்டும் இல்லை விவசாயிக்கு கடன் நிதி உதவி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த காலத்தில் ஏன்னால் பேங்க்கு போனால் கொடுக்க மாட்டேங்காங்க உனக்கு அது இல்லைங்காங்க சிட்டா எடுத்துகிட்டு வாங்க மொதல் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் உனக்கு இவ்வளோ கொடுக்க முடியாதுன்றாங்க இன்சூரன்ஸ் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் அவங்க அவங்க வந்து விவசாயம் செய்வது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது வந்து என்ன பண்ணுதுன்னால் அவங்க பொருளோடய தரத்தையும் பாதிக்குது விவசாயம் செய்யறதுக்கு தேவையான தொழில்நுட்பம் இயந்திரம் இதெல்லாம் வந்து இப்போது இது கிடைக்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கிராமத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் இது தொழில்நுட்பத்துக்கு அவங்க வெளியில வரணும் டவுனுக்கு வந்து அவங்க கற்றுக்கணும் இயந்திரம் அங்கே லாபத்துக்கு இயந்திரம் வந்து கிராமத்துக்கு போகணும் போனால் தான் செய்ய முடியும் இல்லையா போறதுக்கு வாடகை அதிகமாக கேட்பாங்க கிட்டத்தட்ட கொண்டுப் போகிற செலவு வாடகை இது எல்லாமே அதிகமா போகும் அதுவும் வந்து நம்ப விவசாயத்தை பாதிக்குது தான் அப்புறம் தண்ணி வசதி தண்ணி வசதிங்கிறது வந்தால் வெள்ளம் இல்லைன்னா வறட்சி இல்லைன்னா கம்மியான மழை இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் விவசாயத்தை பாதுகாக்கிறது பாசனத்தை பாதுகாக்கிறதுங்குறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் வாய்க்கால் சரி இருக்காது வரப்பு சரி இருக்காது வெறும் காட்டாமணி செடியாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் தண்ணியை கொண்டு வரணும் தண்ணியை எடுத்துகிட்டு வந்தால் எதுத்த பக்கத்துக்கா பக்கத்துக்காரன் பக்கத்து வயலில் இருக்கிறவன் மடை போட்டிருவான் நமக்கு தண்ணி வராது அவன் தண்ணி வந்து அவனுக்கு தண்ணி ஃபுல்லான பிறகு நமக்கு தண்ணி வரும் ரொம்ப கம்மியாக வரும் அது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது மாரி தரமான பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தரமான இடத்துல வாங்கணும் அதுக்கு தூரமாக எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியிலை பக்கத்துல இந்த கிராமத்திலலாம் அதெலாம் பக்கத்தில் கிடைக்காது எப்போயுமே கொஞ்சம் தூரமாக தான் போகணும் வெதை தரமான வெதை நெல்லும் கிடைக்க கிடைக்க மாட்டேங்குது அதுக்கும் ரொம்ப காலமாக நம்ம தூரமாக போய் ஏதாவது பத்திரமா தான் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது முக்கியமாக விவசாயிக்கு நில இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாந நில இழப்பு நடக்கும் போது எல்லா மக்களுக்கும் எல்லா தேவையான உணவை வந்து அவங்க உற்பத்தி செய்ய முடியாமல் போயிடுது நில இழப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் தான் அவங்களுக்கு அதே போல பல பிரச்சினையும் சவாலும் விவசாயி சந்திச்சுட்டு தான் வராங்க